நீச்சல் அடிக்கிறதுங்கிறது எப்படின்னாக்க உடம்பில் சாதாரண உடற்பயிற்சி செய்கிறோல்லையா அதைவிட நிறைய நூறு மடங்குக்கு மேல் நன்மை தரக்கூடியது இந்த நீச்சல் அடிப்பது இந்த நீச்சல் அடிக்கும்போது நம்ம தண்ணியில் தான் நீச்சல் அடிக்கிறோங்கிற ஒன்றை தவிர இதில் என்னென்ன இருக்குதுன்னாக்க நம்ம மனசு உரமாகும் எப்பொழுதுமே நம்ம மனசு உரமாக இருந்துட்டாலே நம்பளுடைய உடல் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசோடு சேர்ந்து ஒத்துழைக்கும் இதுதான் உண்மை இதில் நீச்சல் அடிக்கிறதுனால நம்ப எதையும் எதிர்கொள்கிற தன்மை நமக்கு கிடைக்கும் நம்பளுடைய மன மன எழுச்சி நிறையவே கூடும் மனது ஆரோக்கியமாக இருக்கும் மனது ஆரோக்கியமாக இருந்துவிட்டாலே நம்பளுடைய அடுத்த அடுத்த வேலைகள் ரொம்பவே எளிதாகும் நீச்சல் அடிக்கிறது நம்ப என்ன நினச்சிட்ருக்கோன்னா கிராமப்புறங்களில் இது வந்து எல்லோருமே அ அநேகப் பேர் இதிய நீச்சலை ரொம்ப எளிதாக தெரிஞ்சுருப்பாங்க ஏன்னால் அங்கே ஏரி ஆறு குளம் குட்டை இதிலெல்லாம் நீச்சல் அடிச்சு நீச்சல் அடிச்சு நல்லா பழகியிருப்பாங்க அவங்க ஆனால் இது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா எளிதாக கிடைப்பதில்ல ஒன்னுல்லை பயிற்சியாளரை வைச்சுதான் இங்கே ஸ்விம்மிங் பூல்ங்கிறது ஒரு ரெண்டு மூணு இடத்துலதான் இருக்கும் அதுக்கு ரெகுலராக க்ளாஸ் போக முடியாத சூழ்நிலைகள் வரும் அப்போது நம்ம ஒரு பயிற்சியாளரை வைச்சு ஒரு ஆற்றுலயோ ஒரு கடல்லையோதான் நம்ம கற்றுக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் கம்மி சிட்டியில் உள்ளவர்களுக்கு அதே நம்ம கிராமத்தில் உள்ளவங்க இதை ரொம்ப மிக எளிதாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அவங்களுடைய மனது உடம்பு எல்லாமே ஒரு நல்ல உரமாக நல்ல தைரியமாக அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க இது உடல் சாதாரண உடற்பயிற்சியை தர நன்மைய விட ஆயிரம் மடங்கு அதிகம் உள்ளது இந்த நீச்சல் அடிக்கிறது நீச்சல் அடிக்கும்போது நம்பளுடைய கழுத்து பகுதி தண்ணீருக்கு மேல் இருக்கிறதுனால நம்பளுடைய சிந்தனைகள் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி நம்பளுக்கு வளைஞ்சு கொடுக்கும் இது வந்து இந்த நீச்சல்கள்னால் நமக்கு தரக்கூடிய நன்மைகள் ரொம்ப அதிகம் இது சுவாசக் கட்டுப்பாட்டிற்கு எப்படி உதவுதுன்னாக்க நம்பளுடைய சுவாசம்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்க எக்ஸ்சைஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ரீத்திங் எக்ஸ்சைஸ் பண்ணி கிடைக்கக்கூடியதை விட இந்த தண்ணியில் நாம் எவ்வளோ நேரம் ஸ்விம் பண்ணுறோமோ அது இன்னும் அதிகமாகவே கூடுதலாகவே கிடைக்கும் ஏனால் தண்ணியின் குளிர்ச்சி தண்ணியின் சூடு இது எல்லாம் ஈவன்னாக நம்ம பாடிக்கு கிடைக்கும்போது இந்த சுவாசம் ரொம்ப நம்மளுக்கு நம்ம நம்ம கட்டுப்பாட்டிலயே நம்ம வெச்சுருக்கவும் உதவுது இந்த நீச்சல் அடிக்கிறது எல்லோரும் இன்றைக்கி கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்சைஸ்லயே வருது இது முக்கியமான எக்ஸ்சைஸ்னே சொல்லலாம் இது எல்லோரும் தெரிஞ்சு வைச்சுருந்தா வாழ்க்கையே எ எளிதாக லீட் பண்ண முடியும் மனதும் உடம்பும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்பளால் இன்றைய காலக்கட்டத்தில் நம்ப வாழ்க்கையை லீட் பண்ண முடியும் அதுக்கு இந்த நீச்சல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று கிராமத்தில் உள்ள இன்றைக்கி நகரத்தில் இன்றும் அதிகமான ஸும்மிங் க்ளாஸஸ்லாம் கொண்டு வந்தால் இன்னும் நல்லா சிட்டியும் ஆரோக்கியமாக வளரும் எல்லா குழந்தைகளும் மன தைரியத்தோடு சின்னதுலேருந்தே கொண்டு வர முடியும் இந்த ஸும்மிங்கை கற்றுக்கிட்டா